வணிகத்துக்கு பயன்படக்கூடிய எங்கள் கிராமத்தில் விளையக்கூடிய இயற்கை வளங்கள் என்னென்னா பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இந்த மரத்தில் மர இலைகள் இருக்குதுல்ல மாட்டு சாணம் ஆட்டு சாணம் மரம் இலைகள் இது போன்ற உரங்கள்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வச்சு டெய்லிக்கும் மாட்டு சாணம் ஆட்டு சாணம்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல கொட்டி வைப்போம் ஒரு நாலு கார் என்ற அகலத்தில் ஒரு பள்ளம் தோண்டி அதில் இலைய கொட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் காலத்துக்காக அதை உள்ள நல்லா மக்கச்செய்து அதுக்கப்புறம் பயிருக்கு கொண்டு போய் போட்டோன்னா அந்த பயிர் நல்லா சிறப்பாக நல்லா வளரும் நெல்லு மூட்டைங்கள்லாம் நல்லா விளச்சல் கொடுக்கும் நல்லா பயிறு லாபம் வரும் விவசாயிகளுக்கு அந்த கரும்பு நடர்த்து அதில் இருந்த அந்த கழிவு அந்த சாம்பல் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கரும்பு ஆலைகளை கொண்டு போயிட்டு அந்த சக்கைலாம் வரும்ல அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும்